கல்வி அறிவை பெற்றவங்க வந்து ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்கள் உண்மையாக இருப்பாங்கள் நேர்மையாக இருப்பாங்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ பஸில் போகிறாங்க அப்படினா கல்வி அறிவு பெற்றவங்கள் வந்து யாராச்சும் முதியோர் வந்தால் இல்லைனா ப்ரெக்னன்ட் ஆனவங்க வந்தால் அந்த மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னால் அவங்க எழுந்து சீட் கொடுத்து விட்டுருவாங்க அது தான் அவங்க வந்து கல்வி கற்றத்துக்கான பயன் கல்வி கற்றவங்களோடய அந்த கொள்கையே அது தான் ஆனால் அதே அவங்க கல்வி படிக்காமல் இருக்கிறவங்க வந்து நாங்கள் எதுக்கு ஏழனும் அப்படினு நினத்து விட்டுருவாங்க இது தான் கல்வி கற்றவங்களுக்கும் கற்ற கல்லா கல்லாதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாஷம் அதனால் கல்வி கற்றவங்கள் வந்து கண்டிப்பாக டீசெண்டாக அவங்களோடய கொள்கையை கடை பிடிப்பாங்கள்